ஸ்கூலில் வந்து எங்களுக்கு ட்ராயிங் க்ளாஸ் அதாவது வீக்லி வந்து ஒன் ஹவர் அந்தமாதிரிதான் இருக்கும் அப்போ வந்து நம்பர்ஸ் வச்சு எப்படி ட்ராயிங் பண்ணலாம் அப்பறம் குட்டி குட்டி பேர்ட்ஸ் வந்து எப்படி வரையலாம் அதுக்கப்புறோம் அனிமல்ஸ் வந்து நம்பர்ஸில் வந்து எந்தமாதிரி வந்து வரையலாம் அதுக்கப்புறோம் வந்துட்டு ஒரு பஸில்ஸ் மாதிரி வச்சு அதில் எப்படி வரையலாம் அதுக்கப்புறோம் எந்தளவுக்கு ஷேட்டில் வந்து கலர் பண்ணலாம் அந்தமாதிரி வந்து எங்கள் ட்ராயிங் டீச்சர் வந்து சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறோம் வந்துட்டு இப்போ ஆல்பபெட் லெட்டர்ஸ் ஏபிசிடிலருந்து எந்தமாதிரி வந்து ட்ராயிங் பண்ணலாம் அப்பறம் வந்துட்டு உயிர் எழுத்துக்கள் அஆஇஈலருந்து எந்தமாதிரி ட்ராயிங் பண்ணலாம் அந்தமாதிரி வந்தது சொல்லி கொடுப்பாங்க வீக்லி வந்து ஒன் ஹவர் தான் வந்து ட்ராயிங் க்ளாஸ்ஸுன்ருக்கும் ட்ராயிங் க்ளாஸ் இந்தமாதிரி ட்ராயிங் ஹவர்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ட்ராயிங் தெரியாதவங்க கூட ஸ்டார்ட்டிங்கில் வந்தால் ட்ராயிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்